அப்படி ஒரு அனுபவம் இருந்தது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எங்கள் ஊர்ல வந்து மாரியம்மன் திருவிழா பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கனா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தோம் இந்த விரதத்துல வந்து பொம்மை செஞ்சு அப்புறம் முளைப்பாரி கட்டி நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு சாமிக்கு படைச்சு கிடா வெட்டி பெரிய விருந்தாக பண்ணோம் நிறைய சொந்தக்காரங்கள் வந்திருந்தாங்க பிள்ளைங்கள் இருந்தாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபெஸ்டிவெல் அந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு வந்து பண்ணுனது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுவும் வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே வந்து ஒவ்வொரு வீடு வந்து அன்னதானம் போடுவாங்கள் எல்லாருமே வந்து வீட்டில யாருமே வந்து சமைக்க மாட்டாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்து கோயில்கிட்ட தான் வந்து சாப்பிடுவாங்க மாரியம்மன் திருவிழா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அதில் மறக்க முடியாத அனுபவம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு நிறைய ரிலேட்டிவ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் இருந்தது கபடி மேட்ச்சு அப்புறம் வாலிபால் மேட்ச்சு பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ஸ்லாம் வச்சோம் ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட்டாக பண்ணிருந்தாங்கள் வாழ்க்கையில வந்து இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் எல்லா சொந்த பந்தம் நிறைய வந்திருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது திரும்ப அந்த ஃபங்க்ஷன் எப்போ வரும் அப்படின்றமாரி ஒரே ஏக்கமாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அடுத்து கூடிய சீக்கிரமாக வைக்கப் போகிறோம் அதுக்கும் வந்து பார்த்திங்கனா இந்தமாதிரி மேட்ச்சஸ்ஸு பிளஸ் வந்து கேம்ஸு பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து பெருசாக பண்ணணுன்ற ஒரு முடிவில் இருக்கோம் சேம் அதே விருந்து கிடா வெட்டு எல்லாமே பண்ணப் போகிறோம் கூடிய சீக்கிரம் நடக்கும் பெஸ்ட்டாக இருந்தது பெஸ்ட்டாக பண்ணுவோம் இனிமேல் அதை விட முன்ன பண்ணதை விட இப்போ பெஸ்ட்டாக பண்ணுவோம் சந்தோசமாக இருப்போம் ஹாப்பியாக இருக்கும் இருந்தது ஏய் எப்படி அது திரும்பவும் நமக்கு